ஹலோ ஹலோ யாருங்க ஆமாங்க ஆமாங்க முருகனுங்களா அண்ணா எங்கேயிருந்து பேசுகிறீங்கண்ணா சரிங்க சரிங்க இடமுங்களா சரிங்க எந்த ஏரியாவில் வேணுங்கண்ணா நடுப்பாளையங்களா நடுப்பாளையத்தில் எந்த ஏரியாவில் வேணுங்க நிறையா இடம் இருக்குது அதில் ரோடு பேஜிலிங்களாண்ணா ரோடு பேஜில் எல்லாம் நல்லா ரேட்டு வருதுங்க நீங்கள் என்ன பட்ஜெட்டில் பார்க்குறீங்கண்ணா அதுதான் உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் வேணும் ஓ ஒன்றரை லட்சருபாயிலீங்களா சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஒன்றரை லட்சருபா போட்டுட்டுன்னால் அப்ரூவுட் இல்லாமல் இருக்குதுங்களேண்ணா பரவாயில்லைங்களாண்ணா அண்ணா அப்ரூவுடு பண்ணித்தர சொல்லிவிட்டிங்கன்னா உங்களுக்கு மூணு லட்சருபா வருங்களேண்ணா மூணு மூன்றரை வருங்க சரி அப்போது ஒன்றரை பட்ஜெட்டில் கொஞ்சம் செய்யலாங்களேண்ணா அப்ரூவுடு வாங்க ஆ சாதா வாங்கிக்கலாம்ங்க ஒன்றைக்கு ஆனால் நீங்கள் அப்ரூவுடு பண்ணி கேட்டிங்கண்ணால் கொஞ்சம் ரேட்டு கூடதான் வருங்க ஒரு மூணு மூன்றுக்கிட்ட வருங்க சரிங்க சரிங்க பண்ணிடலாங்க பண்ணிடலாங்க உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்ன்னு சொன்னிங்கன்னால் அந்தமாதிரி பண்ணிக்கொடுத்துட்லாங்க நாங்கள் இருபது வருஷமாக பண்ணிகிட்டுருக்குறோமுங்க சுற்றுவட்டாரத்துல இருபது கிலோமீட்டருக்குள்ளாற நாங்கள் பூராக எல்லாம் பார்த்துக்குடுத்துட்டு தான் இருக்கிறோம் சரி எல்லா வசதியும் இருக்கிற சைட்டையும் வச்சிருக்கிறோம் வசதி இல்லாத சைட்டையும் முடிச்சிருக்கிறோம் உங்களுக்கு எந்தமாதிரி சைட்டு வேணும்ன்னு சொன்னிங்கன்னால் அந்தமாதிரி பண்ணிக்கொடுத்துட்லாங்க ம் ஓ சரிங்க வடக்கு பார்த்து சைட்டாக வேணும்ங்களா சரி சரிங்க நடுப்பாளையம் இந்த லட்சுமி நகரில் வாங்கிப்பீங்களா லட்சுமி நகரில் பண்ணிக்கிறீங்களா லட்சுமி நகரில் நடுப்பாளையம் லட் லட்சுமி நகரலிங்கண்ணா நல்லா கார்னர் சைட்டுங்க நாற்பதடி ரோடு கட் ரோடு வந்து முப்பத்தி மூணடி ரோடுங்க அதில் கார்னர் சைட் ஒன்று இருக்குதுங்க நல்ல சைட்டாக இருக்குதுங்க ஆ கிழக்க வடக்கு பார்த்த சைட்டுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஆ அங்கே வந்து அப்ரூ அப்ரூவோடு பார்த்தா ஒரு மூணேகால் வருங்க ஆமாம் செண்ட்டு மூணேகால் வருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உடனே கிரையம் பண்ணி தருவீங்களா இல்லை லோன் கீன் போடுவீங்களா ஓ ஸ்பாட் கிரையங்களா சரி ஸ்பாட் கிரையம்ன்னா ஒரு பத்தோ பயினஞ்சோ கம்மி பண்ண சொல்லலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆமாங்க ஆமாங்க உங்களுக்காண்டி பண்ணிக்கொடுத்துறலாங்க ம் வீட்டில் கலந்து சொல்லுறீங்களா அண்ணா நீங்கள் வந்து பார்க்கோணுங்கன்னா ப அதாவது இப்போ சுற்றி நாங்கள் அங்கங்கே ப்ரோக்கருங்க இருக்கிறோம் பார்த்து ரெடி பண்ணி உங்களுக்கு எந்த ஏரியாவில் வேணுமோ அந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து நாங்கள் சிறப்பாக செஞ்சிக்கொடுத்துருவோம் நாங்கள் ப்ரோக்கருங்கெல்லாம் ஒன்றாத்தான் இருக்கிறோம் உங்களுக்கு சிறப்பாக செஞ்சிக்கொடுத்துருவோம் சரிங்களா கூப்பிட்டதுக்கு நன்றிங்கண்ணா கூப்பிட்டதுக்கு நன்றிங்க சரிங்க சரி